எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது அங்கே டாக்ருங்க நர்ஸுங்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லா பே எல்லா பேஷண்ட்டுங்களையும் நல்லா பார்க்குறாங்க எல்லோரும் எல்லாரையும் நல்லா கவனிக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா வீடு வீட்டில் வந்து வயசானவங்களாம் நல்லா பார்த்து கவனிச்சுட்டு அவங்களுக்கு மாத்திர மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணால் அவங்குளும் வராங்க அவங்களும் வந்து பேஷண்ட்டுங்களுக்கு பேஷண்ட்ங்களை இழுட்டு கூட்டின்னு போகிறாங்க நல்லா டிரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அதே போல ஊழியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கவனிக்கிறாங்க எல்லாரையுமே நல்லா கவனித்து அதே போல் மருத்துவமனையில் சுகாதார குழு இருக்குது அவங்குளும் வந்து நல்லா வந்து எல்லாரையும் நல்லா கவனிக்கிறாங்க பார்க்குறாங்க எல்லா பேஷண்ட்டுங்களையும் கவனிக்கிறாங்க